நாங்கள் புதுசாக கட்டுற வீட்டுக்கு முதல் முதலாக ஆர்ட்ரு பண்ண வால் ஸ்டிக்கர் இது நான் இந்தளவுக்கு நல்ல அழகா பெஸ்டாக குவாலிட்டியாக தருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது ஆக்சுவலாக பார்த்திங்கனா சும்மா ரூம்மில் ஒட்டலாம் அப்படின் தான் வாங்கினேன் இவங்க நீங்கள் தந்திருக்கிற அந்த குவாலிட்டி நல்ல ரிச் லுக்காக இருக்கு நல்ல சைனிங்காக இருக்கு ஸ்டிக்கர்ஸும் அதனால நான் இதுக்கு ஃபைவ் ரேட்டிங் ஸ்டார் ரேட் ரேட்டிங் ஸ்டார் கொடுக்குறேன் இது வந்து ரூம்மில் ஒட்டி மறைக்கலாம் அப்படினு நினச்சத ஹாலில் ஒட்டி எல்லாரும் வந்து பார்க்கட்டும் எங்கே ஆர்ட்ரு பண்ணிங்கன்னு கேட்கட்டும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ப்ரௌடாக நான் இதை ஹால்லயே ஒட்டப்போகறேங்க